புதுசாக பிறந்த குழந்தைங்களை வந்து நம்ம பத்திரமா டெய்லி சுத்தமாக வச்சிக்கணும் டெய்லி குளிக்க வைக்கணும் பவுட்ரு போட்டு விடணும் அவங்களுக்கு அந்த சொட்டு மருந்து எல்லாம் வந்து கரெக்டாக கொடுக்கணும் வெளியே இருந்து வர்றவங்க வந்து மாஸ்க் போட்டு வந்து தான் அந்த குழந்தைங்களை பார்க்கணும் அழுக்கு கையோடு அந்த குழந்தைய எடுக்கக் கூடாது மற்றபடி பிறந்ததுல இருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு வருடத்துக்கு தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எளிய உணவான கூழு இட்லி அந்தமாதிரி ஜீரணமாகாத பொருட்கள்லாம் வந்து நம்ம உணவாக கொடுக்குலாம் வெளியே வாங்கிகிட்டு வந்து உணவுகள்லாம் கொடுக்கக் கூடாது பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகவச்சு அதை பழங்கள்லாம் கொடுக்கலாம் ஒரு ஜூஸ்ஸாவோக அதை கொடுக்குலாம் குளிர்காலத்தில் ரொம்ப குளிர்ச்சியான பொருட்களும் கொடுக்கக் கூடாது வெயில்காலத்தில் ரொம்ப சூடான பொருட்களும் கொடுக்கக் கூடாது தயிர் மோர் இதெல்லாம் வந்து சத்தான உணவுகள் எதோ அப்படிங்குறத பார்த்து பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அஞ்சு வயது வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற உணவு தான் வந்து சத்தாக இருக்குது இதை வந்து அவர்கள் பெருக பெருசாகி வளர்கிற வரைக்குமே அந்த உணவுகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப பயன்படும் அந்த சத்து தான் அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக எந்த இது வராமல் எதிர்ப்பு சக்தி கொடுத்து இருக்குது என்பதை தெரிவித்துக்குறேன்